தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம் நான் வந்து ஸ்கூலுக்கு போகும் போதிலிருந்து எப்பொழுதுமே எனக்கு தமிழில் வந்து எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இருக்காது பாருங்க எல்லாேரும் ஆச்சரியபடுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னாக்கால் எங்கள் அப்பாவும் நல்ல டேலண்ட்டு தமிழ் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அப்பாவுக்கு எல்லாம் வீட்லேயும் நாங்கள் வந்து வீட்டில் எங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுங்க நாங்கள் பள்ளிக்கூடத்துலையே போனதிலேயே நாங்கள் நல்லா படிச்சுக்கிட்டோம் அங்கே அப்போனா ஆசிரியர்களெலாம் இன்னும் நல்ல உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கு நல்ல நாங்கள் மாணவ மாணவிகள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து படித்தோம் இப்போ உள்ள பிள்ளைங்கள் கொஞ்சம் விளையாட்டா இருக்காங்க ஆனால் அப்போது வந்து நாங்கள் நல்லா தமிழ் வந்து எனக்கு இலக்கியம் அந்த பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியார் பாடல் இதெல்லாமே எனக்கு நிறையா பிடிக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எங்களுக்கு நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கால் ஒரு பரிட்ச்சை வைச்சாங்க அந்த பரிட்ச்சையில் தமிழில் தான் இருந்தது சர்ச்சில் வைச்சாங்க அது அப்போது வந்து நான் பரிட்ச்சை எழுதிவிட்டு வந்தேன் பரிட்ச்சை எழுதும் பொழுது அந்த ஃபாதர் ஒரு நாள் வீட்டு நம்ம வீட்டு பக்கமாக போகும் பொழுது சொல்கிறாரு ஜோஸ்பீன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்ட்டேக் கூட இல்லாமல் சூப்பராக எழுதியிருக்கீங்க அப்படினு சொல்லி பாராட்டினாரு எனக்கு அந்த பாராட்டு வந்து கடவுளுக்கு தான் நான் நன்றி சொன்னேன் ஏன்னால் அந்த அளவுக்கு நமக்கு அந்த கிஃப்டுக்கு கொடுத்தது கடவுள் தான் அந்த தமிழ்மொழியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு உண்டு அந்த தமிழில் வந்து எல்லா பாடல்கள் கூட எனக்கு ஓரளவுக்கு நான் பாடுவேன் நல்லா என்னை வந்து எல்லாேருமே பாட்டு பாட சொல்லுவாங்க சர்ச்சுலேயும் சரி இங்கேயும் வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க தமிழில் நம்ம எல்லாேர்க்கிட்டையுமே நம்ம எல்லாமே இலக்கியம் இலக்கணம் எல்லாமே அத்துப்படியாக ஓரளவுக்கு சுமாராக ப படிக்கவும் எழுதவும் நல்லா அந்த மொழியில் அனுபவம் எனக்கும் இருக்குது தேங்க்யூ